ஆமாங்க நீங்கள் சொல்லுங்க என்ன வேணும் என்ன மாதிரி ஸ்டையலாக வேணும் கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்டையிலும் இருக்குது ஃபேஷியல் பண்ணுறோம் கிராப் கட்டிங் இப்போ ட்ரெண்டிங் ஓவியா கட்டிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு எந்த அது வந்து டிஸ்கௌண்ட் இருக்குது நீங்கள் வந்துட்டு என்ன கட்டிங் சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து நாங்கள் டிஸ்கௌண்ட்டு பண்ணுவோம் இப்போது நீங்கள் ஒரு டோரா கட்டிங் அந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் டோரா கட்டிங் இந்த மாதிரி பண்ணீங்கன்னால் நாங்கள் வந்து ஃபேஷியல் வந்து ஃப்ரீயாக பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின் சொல்லிட்டு சொன்னீங்கன்னால் நாங்கள் ரெடி பண்ணுவோம் கண்டிப்பாகங்க எல்லாமே இருக்குது மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரேட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரேட் ஆகும் டைமிங் அதுக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்கில் இருந்து ஆஃப்டர் நூன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச்சுக்கு போய்விட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு தான் வருவோம் ஸோ நீங்கள் வரப்போ கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆலங்கொம்பு தெரியுங்களா அங்கே வந்துட்டு அங்கே எம்ஜிஆர் சிலைன் சொல்லி கேட்டிங்கன்னால் அங்கே சொல்லுவாங்க கவி ஹேர் லைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின் சொல்லிட்டு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து எம்ஜிஆர் சிலைக்கிட்ட வந்துட்டு எனக்கு கால் பண்ணிணாலும் ஓகே தான் ஆ இதே நம்பர் தான் ஆமாங்க ஓகே ஓகேங்க எப்போது வர மாதிரிருக்கீங்க ஓகேங்க தேங்க்யூங்க ஆ